இப்போ வந்து அறிவியல் முன்னேற்றம்ல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வந்ததினால வாட்ஸப்பிலு யூடியூபிலு எல்லாம் நம்ம பாக்கிறோம் ட்விட்டர் பாக்கிறோம் இதெல்லாம் வந்ததினால ஒரு எதாவது நம்ம நல்லது கெட்டது எதாவது ஃபோன் பண்ணினா சொல்லணும் அப்படினா ஃபோன் மூலியமாக சொல்லுகிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நம்ம நேரில் போய் சொல்கிறத விட நம்ம ஃபோனில் சொல்கிறது நல்லாயிருக்கு இப்போது அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃபோன் வந்ததினால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதேமாதிரி கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாஸ்க்கு போட்டுக்குவோம் சானிட்டர் யூஸ் பண்ணுவோம் தனிமையில் இருப்போம் கை கழுவிட்டு எல்லாம் சாப்பிடுவோம் இப்போ கைகழுவிதான் நம்ம யூஸ் பண்ணினதுனால அந்த டைமில் நம்மளுக்கு நல்லாயிருந்தது அதேப்போல் கைகழுவிட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்குறது நல்லாயிருந்தது ஃபோன் வந்ததினால ஃபோனு வந்து எல்லோருக்கும் நம்ம ஒரு விசேஷம்னா நம்ம ஃபோன்லேயே சொல்லிக்கிறோம் அதேமாதிரி எதாவது வெளியில் வெளியூரில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னு நினைச்சாக்கூட நம்ம வாட்ஸப்பில் பாத்துக்கலாம் அதேமாதிரி வீடியோ கால் பண்ணிக்கூட நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அந்தமாதிரி இருக்கிறதுனால இந்த நல்லாயிருக்கு அறிவியல் மூலியமாக ஃபோன் வந்ததினால நல்லாயிருக்கு அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது